உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை வந்து க்ரியேட் மோட்டிவேஷ்னல் மோட்டிவேஷ்னலாக இருக்குது அதே போல வந்து இந்த ராஜா காலத்து கதைலாம் சில இதுக்கு மேலே உண்மையாகவே இருக்கும் நம்ம குறிப்பாக சொல்ல போனோம்னால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னால் வந்து ராஜராஜ சோழன் கதையை சொல்லலாம் ராஜராஜ சோழன் கதைனால் வந்து பொன்னியின் செல்வன் புக்கு சொல்லலாம் அந்த நாவல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அந்தமாதிரி வந்து அருண்மொழி தேவர் தான் நம்ம வந்து புதிய ராஜராஜன் சோழனாக இருக்கும் இப்போதைய ராஜராஜ சோழனாக நம்மளுக்கு வந்து பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் நாவல் தான் இருக்குது அதில் இருக்கற கேரக்டரெலாம் நம்பளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுனு சொல்லலாம் அதே போலவே தான் அந்த அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போலவே வந்து உண்மை சம்பவம்னு சொல்ல போனோம்னால் வந்து உண்மை சம்பவம் அடிப்படை கதைகள்னு சொல்ல போனோம்னால் வந்து ஹரிஹர ச ஹரிஹரன் நாடகம் அவர் வந்து ஹரிஹரன் வந்து ஒரு மகாராஜாவராக இருப்பார் அவர் உண்மையை மட்டும்தான் சொல்வார் எந்த நிலமையிலியும் வந்து அவர் ப் பொய் சொல்ல மாட்டார் அது எப்படிப்பட்ட நெலமையில் பொய் சொல்லக்கூட பொய் எப்படியாப் பொய் சொல்லலைன்னா அவர் மனைவியை வந்து சந்தையில் விற்றாலும் அவர் வந்து மகாராஜாவராக இருந்து ஆண்டியாக இருந்து அவர் வந்து வே வெட்டியானாக வந்து வேலை பார்க்குற வரைக்கும் அவர் கடைசி மூச்சு வரைக்குமே அவர் உண்மை சொல்லலை அவரோடைய அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து உண்மை கதைகளாகவே சொல்லப்படுது அதேபோல இப்போ வந்து இன்னும் நம்ம சுதந்தர போராட்டத்துக்கு முன்னாடி சொல்லப்போனால் வந்து சத்திய சோதனை புத்தகம் அது வந்து உண்மையை சொல்லுது அது காந்திஜி எழுதுன எழுதிருக்க ஒரு பயோக்ராஃபினே சொல்லலாம் அந்த புக்கு வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் தராமாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து உண்மை ச சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட புத்தகம்னே சொல்லலாம் இதில் இருக்கிற க கதையாக இருக்கட்டும் மோட்டிவேஷ்னல் லைன்ஸாக இருக்கும் இதில் வர கேரக்டராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அமைஞ்சிருக்குனு சொல்லலாம் எனக்கு இந்த புக்ஸெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து உண்மைன்னும் சொல்லாமல் ஒரு எப்படி சொல்வது ஒரு கண்டன்ட்டை வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு மையமாக வச்சுருக்கு அதில் இருக்கற கதைகளாகட்டும் அதில் இருக்கற கேரக்டர்ஸ் ஆகட்டும் அதில் இருக்கிற வரிகளாகட்டும் எல்லாமே வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லும் அந்த அந்த உண்மைக்காகவே வந்து நம்மளுக்கு இன்னமும் அந்த புக்ஸெல்லாம் வந்து தலைசிறந்த புக்ஸாக சொல்லப்படுது அத் அதே நாடகம் ஹரிச்சந்திர நாடகம்லாம் வந்து இன்னமும் வந்து நம்பளுக்கு அது புத்தகம் மட்டும் இல்லை நாடகமாகவுமே வந்துருக்குனு சொல்லலாம் அந்த புக்ஸெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்குனு இல்லை எல்லோருக்குமே வந்து அந்த புக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் சின்னபிள்ளைங்கள்லேருந்து சின்ன வ சின்ன கொழந்தைகள்லேந்து வயசானவங்கள் வரைக்கும் இன்னமும் அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதைகள் நாவல்கள் க கதை புத்தகமெலாம் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து மோட்டிவேஷனல் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது உண்மை சம்பவங்கள் கொண்ட புத்தகங்களை அடிப்படையாக நம்ம எதுக்கு நம்ம படிக்கணும்னால் வந்து உண்மை சம்பவங்களை மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தையும் மையமாக வச்சு அமஞ்சிருக்கும்னே சொல்லலாம் அந்த புக்கு வந்து எனக்குன்னு இல்லை எல்லோருக்குமே பிடிக்கும் அந்த கதைகளை படிக்கப் படிக்க எல்லோருக்குமே ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் அதில் இருக்கற சுவாரஸ்யமே வந்து அந்த கருத்துனே சொல்லலாம் அந்த கருத்துக்காகவே அந்த உண்மை சம்பவங்களுக்காகவே நிறையா பேர் அதை சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு படிப்பாங்க சில பேர் வந்து உண்மை சம்பவங்களை எதுக்கு படிக்கிறாங்கன்னால் நம்மளோட வரலாற்றையும் நம்மளோட பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்பாங்க சில பேர் வந்து அதில் கருத்து நல்லாயிருக்கானு பார்ப்பாங்க சில பேர் வந்து அந்த உண்மை சம்பவம் உண்மைதானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக படிப்பாங்க எது எப்படி படித்தாலுமே வந்து உண்மை சம்பவம் கொண்ட அந்த புத்தகங்கள் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதே போலவே வந்து அந்த கடையிலையே போய் உண்மை சம்பவங்கள்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து ஹரிச்சந்திர நாடகமாக எடுத்துக்கொடுப்பாங்க அடுத்து வந்து கொஞ்சம் சித்தரிக்கப்பட்டவைனு கேட்டோம்னால் பொன்னியின் செல்வனை எடுத்துக்கொடுப்பாங்க இது ரெண்டுத்தையும் புக் புக்கையும் தவிர இன்னும் நிறைய புக்ஸுகள் இருக்குது நிறையா எழுத்தாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் வந்து வாடிவாசல் கதைகள் அந்த புக்கு வந்து வே இறையன்பு அப்படிங்கிறவர் தான் எழுதிருக்காரு அது எழுதுனது வந்து முன்னாள் சீஃப் செக்ரட்ரி அந்த புக்கு வந்து எப்படின்னா வந்து நம்ம டென்த்துலையே கூட படிச்சுருப்போம் அந்த நாவல் வந்து எப்படிப்பட்ட நாவல்னால் வந்து ஒரு வாடிவாசல் அந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான ஒரு புக்கு தான் அது உண்மை சம்பவம்னே சொல்லலாம் உண்மையாகவே ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கருத்தை மையமாக கொண்டு அந்த புக்ஸை எழுதிருக்காங்க அது எழுதுறதுக்குனே தனி எப்படி சொல்வது தனி சிறப்பு இருக்கும் அந்த உண்மை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட அந்த புத்தகம் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதுலேந்தே எல்லாருக்கும் சின்ன வயதுலேருந்து இருக்குறவங்கள் வரையும் வயசானவங்கள் வரைக்கும் எல்லோருக்குமே அந்த புக்ஸை தான் ரொம்ப பிடிக்கும்